ஹலோ சார் சார் நான் நல்லாயிக்கேன் சார் ம் சார் ஆமாங்க சார் கொடுத்துருந்தீங்க ம் ஆமாங்க சார் ஆமாங்க ஆமாங்க சார் ஆமாங்க சார் சார் ரெடியாக இருக்குது நேற்று அனுப்பி விட்டோம் உங்கள் வீட்டுக்கு ஆமாங்க சார் நீங்கள் வீட்டிலில்ல வெளியில் போயிட்டேன்னாங்க அதனாலே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க ஆ சரி சார் ஸ்கூல் ட்ரெஸ் காலேஜு ட்ரெஸ் ஃபங்க்ஷன் சார் எல்லாத்துக்குமே தைச்சித் தருவோம் சார் அளவு ட்ரெஸ் கொடுத்தாலே இல்லை சார் அளவு ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா கூட போதும் சார் ஆமாங்க சார் சார் அப்போ நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து கடைக்கு வந்து வாங்கக்குள்ளே ட்ரையல் ரூம் இருக்குது நீங்கள் செக் பண்ணிப் பார்த்துட்டு ஃபிட்டாக இருந்து ரொம்ப டைட்டாக இருந்தால் நம்ப இது பண்ணி வேணா தைச்சுக்கலாம் ரொம்ப லூசாக இருந்தாலும் தைச்சுக்கலாம் சார் ஆமாங்க சார் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிக் கொடுத்துட்ருக்கோம் ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுக்க சொல்லுங்கள் சார் நன்றி சார் பண்ணிக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் எஸ் சார் ம் நல்லா பண்ணித் தருவோங்க சார் நீங்கள் கொடுத்த மாதிரி செஞ்சுத் தருவோங்க ஓகே சார் பண்ணிக்கலாம் சார் எஸ் சார் கட்டிங் மாதிரி சார் வைச்சுக்கலாம் சார் ஓகே சார் ஆமாங்க சார் முஸ்லீம் ஓகே சார் ரெஃபர் பண்ணி விடுங்க சார் நாங்கள் நல்லா செஞ்சுத் தருவோம் சார் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சார் நீங்கள் வந்து இங்கே ட்ரையல் பண்ணிப் பார்த்துட்டு கூட செக் பண்ணிக்கலாம் சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஸ்டிச்சு சார் சார் தையல் கூலி என்ன சார் ஒரு ஆயிர ரூபா வரும் சார்

ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் பண்ணிக்கோங்க சார் பண்ணிக்கலாங்க சார் ஆ ஓகே சார் செஞ்சுக்கலாம் சார் ஓகே நன்றி சார் ம்